எங்கள் இதில் வந்துன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுவந்து அரமணி நேரம் ஒருமணி நேரம் கூட ஆகும் ஆனால் வந்துவிட்டு மற்றவங்க விஷயத்துல சொல்லும் போது அது வந்துவிட்டு நகரத்தில் டவுனில் சொல்லும் போது டக்கு டக்குனு காட்டிக் கொடுப்பாங்க அந்த இபி பில்லாக இருக்கட்டும் இல்லை ஒரு இல்லை எந்த ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக இருந்தாலும் எல்லாம் வந்துவிட்டு ஒரு இதுவாக கனெக்ட்டிவிட்டியாக பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்க முடியும் அதேதான் இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இதில் வந்துவிட்டு கொஞ்சம் டைம் ஆவது ஆகும் டெத் ஆனது அப்புறந்தான் வர சுச்சிவேஷன் கூட இருந்திருக்கு ஒரு சில டைமில்